இங்கே ஈரோடு மாவட்டன்னு பார்த்திங்கன்னா நம்ம இதில் என்னன்னாள் மெயின் வந்து மஞ்சள் நகரம்ன்னு சொல்வாங்க இது வந்து என்னென்னால் மஞ்சளுக்கு வந்து ஜீயே டாக் புவிசார் குறியீடு வந்து வழங்கப்பட்டிருக்கு அதனால் என்னென்னால் இங்கே வந்து மஞ்சள் சந்தையே நடக்கும் வருஷ வருஷம் இது மாதிரி எல்லாமே நடக்கும் இது ஒரு முக்கியமான ஒரு இதுன்னு சொல்லலாம் இதுப்போக என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த துணி இந்த சம்மந்தப்பட்ட ஆயத்த ஆடை இந்த மாதிரி எல்லாமே வந்து ஜவுளி திரு ஜவுளி இந்தமாதிரி சம்மந்தப்பட்டதில் நம்ம ஈரோடு வந்து ஃபுல்லாகவே பேர் பெற்றதுன்னு சொல்லலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா தொழில்கள் இருக்குது விவசாயம் பண்ணுவாங்க விவசாயம் உர இதெல்லாம் வந்து எல்லாமே பண்ணுறாங்க போய் நிறைய இருக்குது இன்னும் பார்த்தீங்கன்னா வேளாண்மை வந்து நல்லாவே இது பண்ணுறாங்க